சார் வணக்கங்கய்யா உங்கள் மூலிமா ஒரு டைவர் கிடைக்குமா சார் கார் வேணும் பேங்ளூர் போய்ட்டு வரணுங்க சார் ஒரு அர்ஜெண்டு அங்கே எங்கள் நாத்தனார் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க போய்ட்டு வரணும் சார் கொஞ்சம் காரு உங்க மூலிமா கிடைக்குமா கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சார் காசு வந்து உடனே வர எங்கள் கையில் இல்லைங்க சார் அகௌண்ட்டில் இருக்குது அவங்கக்கிட்டே வந்து அகௌண்ட்டு மூலிமா காசு அனுப்ப முடியுமான்னு கேட்டு சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் என்ட்ட இப்போ காசு இல்லை காசு அகௌண்ட்டில் தான் இருக்குது அகௌண்ட்டு நம்பர் மூலிமா தான் நாங்கள் அனுப்பிவிடுவோம் அந்த டைவரை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் எங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்து நல்ல டைவராக இருக்கணும் ரோட்டில் பார்த்து ஓட்டணும் ஓட்டி பொறுமையா போய்ட்டு பொறுமையா எங்களை அழைச்சிட்டு வந்து வீட்டில் விடணும் சார் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அடுத்து வந்து கா டோல்கட்டு காசுலாம் நாங்கள் கொடுக்குணுமா இல்லை அவங்க தரணுமா அதையும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படிங்களா சரிங்க சார் இங்கே வந்து காரு வந்து இங்கே மாரியா கோவிலுக்கு வரணும் சார் எங்கள் வீடும் எங்கள் ஊர் மாரியா கோவிலுக்கு வரணும் அங்கே வந்தால் தான் எங்களுக்கு ஏறிப்போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் எப்போ வந்தாலும் பகலில் வர சொல்லுங்கள் சார் பகலில் வந்தால் தான் நாங்கள் வந்து கரெக்டான முறைக்கு நாங்கள் போக வண்டி ஏறமுடியும் இங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணும் சார் காரு ஏன்னா எங்கள் மவ வீட்டு பேரப்பிள்ளைங்கள்லாம் வருது கன்னியாகுமரிலேருந்து வருது அதை போய் அழைச்சுட்டு வர்ணும் அதையும் சேர்த்து அழைச்சிட்டு போகணும் விருத்தாசலத்துல வந்து எங்கள் சின்ன பொண்ணு அங்கே இருக்குது அவங்களையும் கூட்டிட்டு போகணும் எங்களைலாம் பார்த்து பத்திரமா கொண்டு போய்ட்டு அழைச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் விடணும் சார் அப்படி எங்களை விடுவிங்களான்னு கேட்டு சொல்லுங்கள் சார் நாங்கள் நல்ல டைவரை தான் எதிர் பார்க்குறோம் கடாமுடான்னு வண்டி ஓட்டக்கூடாது பார்த்து போகணும் நடுவழியில் வந்து எங்களுக்கு ஒரு தண்ணி தேவைப்படும் சாப்பாடு தேவைப்படும் நிறுத்தி கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு திரும்பி எங்களை காரில் அழைச்சிட்டு போகணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது சுடுசுடுன்னு வய்யக்கூடாது நல்ல டைவராக தெரியணும் சார் பார்த்து சொல்லுங்கள் சார் ஆமாம் திரும்பி நம்ம ஏதோ நடுவழியில் கோவிச்சிட்டு காரை விட்டுட்டு நான் ஓடிடுவேன் இப்படிருந்தா நான் இங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்லாம் அந்த டைவர் சொல்லக்கூடாதுங்க சார் பார்த்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக எங்களை அழைச்சிட்டு போய்ட்டு அந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அவங்க என்ன நாங்கள் தேவைக்கு போகிறோமோ எங்களை அழைச்சிட்டு போய்ட்டு காட்டிவிட்டு நாங்கள் வர வரலியும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எங்களை பொறுமையாக கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விடணும் சார் கேட்டு சொல்லுங்கள் சார் ம் சரிங்க சார்